நாமக்கல் சுகாதாரம் நாமக்கல் சுகாதாரம்னு எடுத்துக்கிட்டால் இப்போது வந்து நாமக்கல்ல வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ முன்னாடி வந்து பிரைவேட் காலே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு ஆனால் இது வந்துட்டு இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு நிறைய ட்ரா அதாவது எப்படி சொல்கிறது நிறைய சர்ஜரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துருக்குது அதில் வந்துட்டு அதேமாதிரி இப்போது முது முதியோர்கள் வயதானோர்கள்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பஸ்ல ஏறிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக தனியா சீட் அலாட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இந்த வயது வயதானவங்க இருந்தாங்கனா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட்லருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க